டைலர் தானே நாங்கள் வந்து பக்கத்தில் உள்ள கவுர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து ஹெட் மாஸ்டர் பேசுகிறேன் அது ஒன்றும் பிரச்சினை இல்லை அதாவது ஸ்கூல்லில் யூனிஃபார்ம் கொடுத்துருந்தாங்க அது ஒரு ஒன்னாவதுலேருந்து அஞ்சாவது உள்ள மாணவர்களுக்கு வந்து யூனிஃபார்ம் தைச்சி தரமாரி ஒரு முன்னூத்தம்பது ஸ்டூடண்ட்டு அவங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் தைச்சி தரமாரி இருக்கும் இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்கூல்லில் வந்து எடுத்துக்குறீங்களா கா காலையில் வாங்க நாளைக்கு காலைல வாங்க ஆ காலைல மார்னிங்லே ஒரு டென் ஓ க்ளாக் போல வாங்க எடுத்துடலாம் அது நாங்கள் சொல்லிடுறோம் கவுர்மெண்ட்டு எவ்வளோ கொடுக்குன்னு தெரில அது பார்த்துட்டு நாங்கள் வந்து எவ்வளோ நீங்கள் சொல்லுங்கன்னே அதுக்கேத்துன மாரி நாங்கள் வந்து கவுர்மெண்ட்லேயிருந்து காசு வாங்கிப்போம் ஆ முன்னூத்தம்பது பிள்ளைங்கள் இருக்கா

அப்டி இருங்கள் அப்டி லைனில் இருங்கள் ஒரு ஒரு ஆளுக்கு எவ்வளோ

ஒரு யூனிஃபார்முக்கு நூறுபா குறைச்சா அது அது க அது அவ்வளவா ஆகாது நீங்கள் வேணால் ஒரு யூனிஃபார்முக்கு ஐந்நூறுபா போட்டுக்கிறீங்களா

சரி நீங்கள் நூறுபாக்கி கம்மி பண்ணிக்கிங்க அறநூறுவா போட்டுக்குங்க

நீங்கள் காலையில் வாங்க உங்களுக்கு அப்டி அட்வான்ஸ்ஸும் கொடுத்துவுட்டுர்றேன் ஆ ஸ்கூ ஸ்கூலுக்கு வந்துடுங்க அப்டி நாங்கள் அட்வான்ஸ்ஸும் சேர்த்து கொடுத்துட்றோம் ஆ சரி ஓ நாளைக்கு வரும் போது அப்டி ஏதாச்சும் ஏதாச்சும் தைச்ச தைச்ச துணி இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க

ஏதாச்சும் ஒரு யூனிஃபார்மே எடுத்துகிட்டு வாங்க ஆ யூனிஃபார்மே எடுத்துகிட்டு வாங்க நீங்க காலையில் வந்து ஸ்கூலுக்கு வந்தோடன்னே ஃபோன் பண்ணுங்கள் எனக்கு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க ஆ சரி